வாழ்க்கையில் வந்து நாங்கள் சமாளிக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா நாங்கள் வந்து ஒரு பேக்கு அதாவது மிடில் கிளாஸ் இல்லாமல் மிடில் கிளாஸுக்கும் லோ கிளாஸுக்கும் லோக்கல்ஸ் கொஞ்சம் மேலே அதாவது எல்லா வேலையும் சாப்பிட்றோம் கடன் இல்லை அவ்வளோதான் ஆனால் எங்கள் வீட்டில் மூணு பேர் மூணு பேரும் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இங்கே வந்து ஒன்று இல்லைனா காசுதான் இல்லை மற்ற எல்லாமே இருக்குது ஆனால் காசு மட்டும் இல்லை அந்த காசுனால் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்த பார்க்க முடியாமல் போயிடுது அது வந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து ஒரு ஃபீஸுனா கூட எல்லாம் சீக்கிரமாக கட்டிடுறாங்க நாங்கள் மட்டும் லாஸ்ட்டில் கட்டுறோம் அது ஒரு அவமானமாக இருக்குது அது வந்து ஒரு ஃபீஸ் ஒரு காசு டக்குன்னு அம்மா அப்பாவால் தெ திரட்ட முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டோ ஓ ஓனர்ட்ட கேட்டோ எங்கள் அப்பாவோடய ஓனர்ட்ட கேட்டோ கொஞ்சம் கடனாக கொடுங்க அப்புறம் தர்றோம் அந்த மாதிரி கேட்டுப் பண்ணுறப்ப தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காசுதான் மெயினா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் படித்து பெரியாளாக வந்துதான் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கஷ்டலாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோடு நான் வந்து படிச்சுட்டுருக்கேன் இருந்தாலும் இப்போதைக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்தமாதிரி சூழ்நிலைதான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சவாலாக மிகப்பெரிய சவாலாக இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி சு ஒவ்வொரு சூழ்நிலையிலேருந்து வந்திருப்பாங்க அது வந்து எல்லாத்துக்கும் வே காசுதான் வேணும் ஆனால் கா சிலபேர்ட்ட கு குணங்கள் இருக்காது ஒரு சிலபேர்ட்ட காசு இருக்காது ஆனால் அடிப்படைத் தேவை காசுதான் ஸோ காசுதான் மிகப்பெரிய சவால்